பொங்கல் பண்டிகையின் போது நாங்கள் பொங்கல் வைக்கணும் அப்படின்னா பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பை செஞ்சு அடுப்பில் வந்து ஒரு பானையை வச்சு சாமியை கும்பிட்டு அதன்பிறகு வந்து அந்த பொங்கல வைப்போம் பொங்கல வச்சத்துக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இலையில வந்து சூரியனுக்கு எ சூரியபகவான் முன்னாடி இலைய விரிச்சு அதில் பொங்கல வச்சு சாமியை வந்து கும்பிடுவோம் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா இறந்து இறந்து போனவங்களுக்காக வந்து சாமி கும்பிடுதல் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய மரபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து காலையிலருந்து சாப்பாடே சாப்பிடாம அவங்களுக்கு பிடித்தமான அந்த காய்கறிகள் வந்து வாங்கிகிட்டு வந்து நிறைய விதவிதமான பொரியல் எல்லாம் வந்து செஞ்சு உப்பு அதாவது எதையுமே வந்து ருசிக்காமல் பொரியல் அப்பளம் அவங்களுக்கு பிடித்த பலகாரங்கள் இதெல்லாம் செஞ்சி அவங்களுக்கு இலையில போட்டு படைச்சிட்டு சாமி கும்பிட்டு அதன் பிறகு தான் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்ன்னா அந்த இலையில இருக்கிற சாப்பாட்டை எடுத்து வாயில் போட்டு விரதத்தை முடிச்சிவிட்டு அதன் பிறகு எல்லாத்தையும் போட்டு நாங்கள் சாப்பிடுவோம் வீட்டு பக்கத்தால் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு சாப்பிட்றதுக்காக எல்லாத்துக்கும் வந்து அன்னதானம் போடுவோம் அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்துல வந்து எல்லாரும் வந்து ஏழுமலையான் அப்படிங்கிற ஒரு கடவுளை வந்து கும்பிடுவாங்க அப்படி கும்பிடும்போது புரட்டாசியத்தில் நான் புரட்டாசி மாதத்துல நான்கு நான்கு வாரம் இருக்கு அந்த நான்கு வாரத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒவ்வொரு வாரத்துலையும் ஒவ்வொருத்தங்க வந்து சாமியை வந்து கும்பிடுவாங்க இதில் வந்து முப்பத்து ரெண்டு வகையான காய்கறிகளை ஒட்டுக்காக வாங்கிகிட்டு வந்து அந்த முப்பத்து ரெண்டு காய்கறிகளையுமே வந்து சாம்பார் வச்சு சாமிக்கு படைச்சி அதுக்கப்புறம் இருக்கிற மக்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணுவோம் இது வந்து எங்களுடைய தமிழர்களுடைய மரபுகளாக வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும் போது நாங்கள் சாப்பிட்றத்துக்கு சமையல் வந்து செய்யணும் அப்படின்னா அங்கே வந்து ருசி பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய மரபு அப்படின்னு சொல்லுறாங்க நம்ம இப்போ சாப்பிட்றோம் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டுதான் கொஞ்சம் சாப்பிட்ணும் அதேமாதிரி ஏழைங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பார்க்க வச்சுட்டு சாப்பிடக்கூடாது அவங்களுக்கு எதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்றத்துக்கு முன்னாடி கரண்டு போய்டுச்சு அப்படின்னா கரண்டு போனதுக்கு அப்புறம் சாப்பாடு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்மகூட வந்து பேய் உட்காந்தி சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த நம்பிக்கை வந்து கிராமங்களில் இருக்கு அதேபோல் சாப்பு சாப்பிடும் போது தும்மல் வந்துச்சு அப்படின்னா கையை கழுவிட்டு தான் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பல்லி ஏதாவது விழுந்துருச்சி அப்படின்னாலும் இல்லை எதாவது ஒரு உயிரினம் வந்து அந்த குழம்புல விழுந்துருச்சி அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பாடே சாப்பிடமாட்டாங்க இந்தமாதிரியான நம்பிக்கைகள் வந்து இன்னைக்கும் எங்களுடைய பாரம்பரியமான குடும்பங்களில் வந்து இருக்கு அதேபோல் குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறோம் அப்படின்னா யார் முன்னாடியும் வந்து சாப்பாடு ஊட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அந்த சாப்பாடு வந்து குழந்தைங்க வந்து சாப்பிடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சாப்பிடாம இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு வந்து சில நம்பிக்கைகள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சாப்பிடாத இருக்கக்கூடிய குழந்தைக்கி சுட சுட இருக்கக்கூடிய சாப்பாடை எடுத்து ஒரு ஆ ஒரு தாம்பாளத்தில் ஆலங்கரைச்சி அதில் வந்து வெள்ளை அந்த சாப்பாட்டை வந்து சாப்பாட்டை வந்து ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி அதில் வந்து ஒரு குழி செஞ்சு விளக்கமாறு குச்சி வந்து ஒரு ஒம்பது குச்சிகளை வந்து ஒடிச்சு அந்த நடுவில் அந்த சாப்பாட்டுக்கு நடுவில் சொருகி வச்சு மேலே வந்து ஒரு நல்லெண்ணெய்யில தொட்டு திரியை வந்து அந்த குச்சி மேலே சொருக்கிட்டு அதை வந்து பற்றவச்சி அந்த தாம்பாளத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு மேலே இப்படி வந்து மூணு சுற்று சுற்றுனாங்க அப்படின்னா அந்த குழந்த வந்து மூணு சுற்று சுற்றுனதுக்கப்பறம் கொண்டு போய் தெருமுனையில் ஊற்றிருவாங்க எல்லாரும் பார்க்குறமாரி அப்படி பார்க்கும்போது ஊற்றுனாங்க அப்படின்னா அந்த குழந்த வந்து சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து சொல்லப்படுது அதேபோல் நம்ம சாப்பிடும்போது கடைசியா வந்து சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் வைக்கிறாங்க இல்லையா அந்த சாப்பாட்டில் வந்துதான் அமிழ்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாப்பாடு தான் வந்து நம்மளுடைய உடம்பில் வந்து ஒட்டக்கூடிய ஒரு உணவாய் இருக்கு அப்படிங்கிறதும் வந்து நம்மளுடைய நம்பிக்கையாக வந்து சொல்லுறாங்க இதுதான் வந்து நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து இன்னமுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோவில்களில் அன்னதானங்கள் வந்து செய்யறாங்க இந்த அன்னதானம் எப்போ எதுக்காக அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அன்னம் கொடுத்து மக்களினுடைய வயிறை வந்து நிறைய வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நம்மளுடைய சந்ததியினுடைய வயிறு வந்து நிறையும் அதேபோல் நம்மளுடைய குடும்பத்தில் வந்து பஞ்சமே இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைகள் வந்து சொல்லப்படுது அதனால தான் நிறைய கோயில்களில் பார்த்திங்கன்னா அப்படின்னா அன்னதானம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒன்றாக இருக்கு இப்போ நான் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா நான் வந்து சாமிக்கிட்ட நான் வேண்டிப்பேன் என்ன வேண்டிப்பேன் அப்படின்னா எனக்கு வந்து வயிறார சாப்பாடு கொடுத்த அப்படின்னா மக்களுக்கு வந்து வயிறார சாப்பாடு நான் போடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் வேண்டிப்பேன் அதுதான் வந்து இன்றைக்கும் வந்து கடைப்பிடிச்சிகிட்டு வரது இதை தான் வந்து எங்களுடைய மரபும் நம்பிக்கையும் அப்படின்னு சொல்லப்படுது